நான் எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுவேன் அதே போல் எதுவும் ஆஃபர் போய்கிட்டுருக்கா என்ன வகையான ஆஃபர் காம்போ ஆஃபர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கிளீயராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹோட்டலுக்கு போவேன்